ஆ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கள் ஹோட்டல் மேனேஜர் தான் பேசுகிறேன் ஆ கிடைக்கும்மா ஆ உங்களுக்கு எப்படி வேணும் ரூமு ஃப்ரீயாக இருக்குது எத்தனை பேர் வர்றீங்க ஆ ஓகேம்மா நாலு பேரு வாங்க உங்களுக்கு எத்தனை ரூம்பு வேண்டும் ஒரு ரூம்மில் தங்க முடியாதும்மா அது டபுள் பெ டபுள் டபுள் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி டபுள் கட்டில் தான் போட்டுருக்கு ஃபுல்லா ஏசியில் இருக்குது ஆயிரத்தி இருநூறுபா ஒரு ரூம் வாடகை நீங்கள் அந்த ரூம்பை காலி பண்ணி இங்கே கட்டில் போடு றதுக்கு நீங்கள் அந்த ரூம்மே எடுத்துக்கலாம் நீங்கள் நாலு பேரு வரிங்கண்ணா இதில் ரெண்டு பேரு அதில் ரெண்டு பேரு இருக்கலாம் பாதுகாப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லைம்மா செக்குரிட்டி இருக்குது செக்குரிட்டி இருக்கு ஹோட்டலில் ஆளு வேலை செய்கிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது ஒன்றும் பிரச்சின கிடையாது நீங்கள் நாலு பேரு வரிங்க ரெண்டு ரூம்மு எடுத்துக்குங்கள்

ஆ கார் பார்க்கிங் இருக்குதும்மா கார் பார்க்கிங் இங்கே அண்டர் கிரௌண்ட்லே நிறுத்திக்கலாம் கார் பார்க்கிங்கு நம்ம நம்ம ஹோட்டல்லே வந்து சாப்பாடு ஃபுட்டெல்லாம் கூட நம்ம ஹோட்டல்லே இருக்குது ஆ நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கெல்லாம் பசங்க இருக்காங்கள் அது பார்த்துக்குவாங்க ம் அப்புறம் ரேட்டு தான் ஆயிரத்தி இருநூறுபா ஒரு ரூமுக்கு ஆகுதும்மா நீங்கள் ரெண்டு ரூம்முக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குங்க ரெண்டு நாளைக்கு மேலே தங்குனாதாம்மா இங்கே வந்து இப்போ நீங்கள் ஒரு ரூம்மு கேட்குறீங்க அதை ரெண்டு ரூம்பா நானு வந்து இது பண்ணி சொல்லிட்டேன் ரெண்டு நாளைக்கு மேலே தங்குன மாதிரினா நாங்கள் எதனால் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ம் அதனால் வாங்க நீங்கள் லேடீஸ்ஸா இருக்கறதால் உங்களுக்கு எல்லா ஃபுல் பாதுகாப்பு இருக்கும் செக்குரிட்டி இருக்காங்க எங்க ஹோட்டலில் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க சமையல் ஆளுங்க சப்ளை ஆளுங்க நாங்கள் இருக்குகிறோம் அதுக்கு தனியாகவும் ரூம்முக்கு செக்குரிட்டி இருக்கான் உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் ஆட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து பா பாய் வந்து ரூம் பாய் வந்து கொடுத்துடுவான் ம் அமௌண்ட் எதுவும் குறைக்க முடியாதும்மா கொஞ்சம் பார்த்து வாங்க எங்களுக்கு நா நம்பர் கொடுக்குறேம்மா இது ஃபோன் பே இருக்குது கூகுள் பே அதில் எல்லாம் அனுப்பிடுங்க அட்வான்ஸ் மட்டும் அனுப்பிடுங்க அட்வான்ஸ் அனுப்பிட்டால் ரூம்லாம் க்ளீயரன்ஸ்ஸா இருக்கும் ஏசி இருக்குது நீங்கள் நல்லா லேடீஸ்ஸாக இருக்கறதால் ரூம்மு வந்து உங்களுக்கு க்ளீயரன்ஸ்ஸா வச்சுருக்கணும் அங் அங்கங்க முடி அந்த பூவெல்லாம் பேத்து போட்டு ரொம்ப இதாக அசுத்தப்படுத்திகிட்டு போக்கூடாது க்ளீயராக க்ளீயரன்ஸ்ஸா வச்சுருக்கணும் ரூம்பை ம் ஓகேம்மா ஆ ஓகே நாளைக்கு எத்தனை மணிக்கிம்மா வருவீங்க ஆ ஓகேம்மா ஆ ஓகேம்மா